ஹலோ டாக்டர் ஆ இந்த மாதிரி டாக்டர் நேற்று வயிறு வலின்னு வந்துவிட்டு போய்ருந்தோம் ஹரினா டாக்டர் ஆ எய்ட்டீன் டாக்டர் டாக்டர் உக்காந்த இது இந்த மாதிரி படுத்துகிட்டு இருக்கன் டாக்டர் முடியல நேற்று நைட்டு சப்பாத்தி சாப்பிட்டன் டாக்டர் ஆ நேற்று தான் முந்தா நேத்துலந்து இருக்கு டாக்டர் ஆ இன்னும் இன்னும் நல்லா ஆவலை டாக்டர் இன்னும் டேப்லெட் எதுன்னா தரிங்ளா இல்லை கிளீனிக்கு இருக்கிங்களா வரட்டும் வரோம் ஆ ஓகே டாக்டர்

யெஸ் டாக்டர் டாக்டர் அடி வயிறு டாக்டர் ஆ இல்லை டாக்டர் டாக்டர் சப்பாத்தி குருமா ஓகே டாக்டர் வீட்டில் இருக்கேன் டாக்டர் ஓகேங்க டாக்டர்